என்னை பொறுத்தவரைக்கும் ஓவியம் வரையறதில் ரொம்ப சவாலான விஷியன்னா நான் மனிதர்களை வரைகிறதுதான் நான் சொல்லுவேன் அப்பப்போ எனக்கு அதலாம் வரையவே தெரியாது நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு சும்மா இருக்கிற டைம்லலாம் வரைஞ்சி வரைஞ்சி பார்ப்பேன் எவ்வளோவோ வரைஞ்சி வச்சிருக்கேன் மெமரிசெல்லான் நிறையா இருக்கு வரையும்போது கடினமாக இருக்கறதுனால் இந்த மலைகள் மரங்கள் மனிதர்களை வரைகிறப்பதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக இருக்கிற படமெல்லாம் நானே வரைஞ்சிடுவேன் கஷ்டமா இருக்கிற படலான் அப்பப்போ வரைய ட்ரை பண்ணுவேன் நிறைய பேப்பரில் சும்மா இருக்கிறப்பலாம் ஒவ்வொரு நோட்டு ரெண்டு ரெண்டு போட்டு வரைஞ்சி வரைஞ்சி வரைஞ்சி வரைஞ்சி பார்ப்பேன் ஆனால் எப்படியுமே வராது நானும் பென்சில்லேலான் வரைஞ்சி வரைஞ்சி பாப்பேன் எத்தன பேப்பர்லான் வரைஞ்சி பாப்பேன் அதையேதான் வரைஞ்சிட்டே இருப்பேன் ஆனா சுத்தமா வராது நானும் ட்ரை பண்ணிகிட்டேதான் இருப்பேன் அப்போயும் நான் ஓவியம் மேலே ரொம்ப ஆசை வந்து நானும் வரைஞ்சி வரைஞ்சி வரைஞ்சி வரைஞ்சி பார்ப்பேன் அப்பப்போ காம்பெடிஷன்லாம் சேருவேன் அப்பவே எனக்கு ஒரு தேர்டு ப்ரைஸ் ஃபோர்த் ப்ரைஸ் தான் தருவாங்க அப்பலாம் எனக்கு ஒழுங்காகவே வர வரைய வராது சின்ன வயசுலேலான் இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகி ஆகி இப்போ கொஞ்சம் நல்லா வரைவேன் பார்த்துதானே அந்த ஃபோட்டோ பார்த்துதானே நானும் வரைய கற்றுப்பேன் இப்போல்லாம் நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணனால் இப்போ எனக்கும் கொஞ்சம் நல்லா வருது நானும் ட்ரை பண்ணி வரைஞ்சிட்டேன் வரைஞ்சி பழகிக்கினேன் நீங்களும் முடியாத விஷயத்த ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் வரைய முடியும்